பொதுவாக சொல்லப் போனால் நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப்லாம் அந்தளவுக்கு ஃப்ரெண்டுங்க அந்தளவுக்கு இல்லை இருக்கிறவங்க கூட ரைடு அந்தளவுக்கு பெருசாக போய்க்கிட்டதில்ல நம்ம பக்கத்தில் ஊர்த் திருவிழா இந்த மாதிரி பக்கத்து ஊர் இந்த மாதிரி காலேஜ் போகிறது வர்றது ஒர்க்கு போகிறது வர்றது இந்த மாதிரி குட்டிக் குட்டியாக போய்ருக்கோம் ரொம்ப லாங்கு ரைடு இந்த மாதிரில்லாம் எதுவும் பெருசா போய்க்கிட்டதில்ல அதுக்குப் பெருசாக ப்ளானிங்குலாம் பெருசாக ப்ளான் எதுவும் பண்ணிக்க மாட்டோம் ப்ளான் பண்ணுறதுன்னா என்ன திங்கிறது தூங்குறது இதை பற்றி தான் ப்ளான் பண்ணுவோம் பிஸியாக இருக்கும் போது மெயினாக நாங்கள் அதிகமாக பிஸியாகலாம் இருக்க மாட்டோம் எப்போதுமே ஃப்ரீயாக தான் இருப்போம் பிஸியாக இருக்கும் போது பிஸியாக இருக்க வாய்ப்பே இல்லை மெயினாக இதான் ஃப்ரெண்ட்ஸுங்களோடலாம் வெளியே போகிறது வர்றது இந்த மாதிரில்லாம் ரொம்ப ரேரு அதுவும் வண்டியில் போகிறது ரொம்ப ரேரு அது ட்ரிப்பு இந்த மாதிரில்லாம் இது வரைக்கும் போனதில்லை இதுக்கப்புறம் போகணும் போகும் போது பார்த்துக்கலாம்